நீரழிவு நோயை வந்து எங்கள் கிராமத்தில் நாங்கள் பயன்படுத்துகிற வைத்தியங்களை வந்து நான் இப்போ சொல்கிறேன் விரிவாக்கமாக இப்போ நான் நீரழிவு நோய் வந்து சர்க்கரை நோய் வருது சர்க்கரை நோய்க்கு வந்து நாங்கள் டெய்லி காலையில் என்ன பண்ணுவோம்னால் செம்பருத்தி பூ வந்து பவுடர் பண்ணி வச்சு செம்பருத்தி டீ பண்ணி குடிப்போம் செம்பருத்தி டீ பண்ணி குடிப்போம் அதுப்போக ஆவாரம் பூ ஆரவா ஆவாரம் பூ வந்து வெயிலில் உலத்தாம வீட்டுக்குள்ளே வச்சு நல்லா காய வச்சு அதை டீத்தூள்மாதிரி நல்லா பொடி பண்ணி ஆவாரம் பூ வந்து டீ வச்சு குடிப்போம் அப்புறம் வந்து நாவாப்பழம் இருக்குலைங்க நாவாப்பழம் சாப்பிட்டாலும் சர்க்கரை நோய் நீரழிவு நோய்கள் வந்து கம்மி ஆகுது நாகாப்பழ கொட்டையை வந்து நல்லா காய வச்சு நிழல்லையே அதை அரச்சு அரச்சு டீ வச்சு குடித்தாலும் நல்லா ஆயிடுது சர்க்கரை நோய் அதுக்கப்புறம் வந்து வெண்டக்காய் எடுத்துக்கோங்க வெண்டக்காயை வந்து சுடு தண்ணிலையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து கட் பண்ணிணா அந்த வழுவழுப்பு தன்மை இருக்கும் அந்த வழுவழுப்பு தன்மையில் வந்து அந்த வெண்டக்காயை வந்து நல்லா சாப்பிடுங்க அதும் சர்க்கரை நோயை கம்மி பண்ணுறது வெண்டக்காய் இந்த அஞ்சு வகையான மரு வைத்தியங்களும் பண்ணிட்டு வந்திங்கன்னால் உங்களுக்கு சர்க்கரை வியாதி இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க பெரியவங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்ததுன்னா இந்த வைத்தியங்களை வந்து பண்ணிங்கன்னால் கம்மி டோட்டலாக சர்க்கரை வியாதியே இருக்காது நல்லா கம்மி ஆகிடும் இது வீட்டில் வந்து எங்கள் பாட்டி சொல்லி தந்து நாங்கள் இதை ரெகுலராக கண்டினியூ பண்ணுறோம் இப்போ எங்கள் தாத்தாக்கு வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இதை வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் இந்த செம்பருத்தி டீ குடித்தா எவ்வளோ ஆரோக்கியம் தெரியுமாங்க இல்லை ப பச்சையாக கூட எல்லோரும் சாப்பிட்லாம் ஆவாரம் பூ வந்து நல்ல ஆரோக்கியம் ஆவாரம் பூ இதழ் வந்து நல்ல இனிப்பாக இருக்கும்

இப்போ கிராமத்து சைடு வந்து வைத்தியம் தான் பண்ணுவாங்க தவிர ஹாஸ்பிட்டல் அவ்வளோ சீக்கிரம் போகமாட்டாங்க ரொம்ப முடியாத கண்டிஷன் அவங்க பண்ணுற வைத்தியம் வந்து நம்மளால் முடியலை ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொன்னால் தான் போவாங்க மத்தபடி வந்து அவங்களே வைத்தியம் பண்ணி பார்த்துப்பாங்க இதேமாதிரி தான் வீட்டு வைத்தியங்களை வந்து நீங்களும் யூஸ் பண்ணுங்க எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம காசு செலவழிச்சு நீங்கள் யூஸ் பண்ணாதிங்க போகாதிங்க நாட்டு வைத்தியத்தை மிஞ்சினது எந்த வைத்தியம் இல்லை இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் அது கெமிக்கல் சப்போர்ட் எப்படி இருக்குது அந்த நிமிஷத்தோடு சரி நம்மளுக்கு மத்தபடி என்ன ஆகும் ரெகுலராக வர்றது தானே காய்ச்சல் வந்துகிட்டே இருக்கும் இந்த வைத்தியத்தை சாப்பிட்டால் அது எப்போது உள்ளேலாம் இருந்து வெளியே வருதோ அப்போது வரைக்கும் நா கம்ப்ளீட்டாக நல்லா பண்ணிட்டு தான் இந்த நாட்டு வைத்தியங்கள் விடும் இப்போ இந்த ஜென்ரேஷனில் வந்து எல்லாம் மெடிக்கல் மெடிக்கல் மெடிக்கல் சம்மந்தப்பட்டதே போயிடறாங்க இப்போ வந்து நாட்டு வைத்தியத்தை யாரும் பின்பற்றுவது இல்லை இனிமேலாச்சு எல்லாரும் பின்பற்றணும்னு நான் கேட்டுக் கொள்கிறேன்